மண்புழு மண்புழு வந்து விவசாயியோட நண்பன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்வி பட்டுருக்கீங்க இந்த மண் புழுவோட வேலை என்ன அப்படின்னு நீங்க பார்த்திங்கன்னா மண்ணையே உணவாக உண்டு அந்த மண்ணுக்கு உள்ளே வளர்கிற எல்லா செடிக்கும் உரத்தை அதாவது மண்ணை சாப்பிட்டு செடிக்கு உரத்தை தந்து செடியை நல்லா வளர வைக்கிறதான் இந்த மண்புழுவோட வேலை நல்ல விவசாயம் ஒரு பாரம்பரிய விவசாயத்தில் இருக்குறவங்களல்லாம் போய் கேட்டீங்கன்னா மண்புழு இருக்கிற மண் தான் நல்ல மண் அப்படின்னு சொல்வாங்க இப்போ நம்ம அதெல்லாம் வந்து இந்த அதிக மகசூல் அதல்லாம் போட்டு நம்ம கெடுத்துவிட்டோம் இதில் ஒரு வருத்தமான செய்தி என்னென்னா மண்புழு அழிஞ்சிடுச்சுன்னா உங்களால் எதையும் ஒரு ஒரு தூய முறையில் அதாவது ஒரு ஆரோக்கியமான உணவை உங்களால் சமைக்கிறதோ இல்லை விளைவிக்கிறதோ முடியாது மண்புழு தான் மண்ணின் சொத்து அப்படின்னு கூட சொல்வாங்க மண் மண்புழுவை நீங்கள் கொன்னுட்டீங்க அதாவது இன்னைக்கி வர்ற யூரியா இதெல்லாம் போட்டு நீங்கள் அந்த மண்புழுவை கொன்னுட்டீங்க ரசாயனங்களை பயன்படுத்தி மண்புழுவை கொன்னுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு உணவு கிடைக்காது உணவு கிடைக்கும் கண்டிப்பாக உணவு கிடைக்கும் ஆனால் ஆரோக்கியம் அப்படிங்குறது இருக்காது நீங்கள் செயற்கை உரத்தை மண்ணில் போட்டு நீங்கள் அந்த செடியை வளர வைக்கிறிங்கன்னா அந்த செடி கொஞ்ச வேகமாகத்தான் வளரும் எந்த அளவுக்கு அந்த செடி வேகமாக வளருதோ அந்த அந்த உரத்தோட வீரியம் அந்த செடியோடயே இருக்கும் அதுலேருந்து கிடைக்குற பழமோ காய்கறியோ எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு அதிகமாக இல்லைன்னா கூட ஏதோ ஒரு பர்சன் இல்லை ஒரு இரண்டு பர்சன் பங்களிப்பாவது அதோட அந்த உரத்தோட விளைவு அதுக்குள்ளே இருக்கும் நீங்கள் இதை வந்து ரொம்ப நாளைக்கு சாப்ட்டுகிட்டு வந்திங்கன்னா அதாவது நீங்கள் போட்ட ரசாயன உரங்கள் மண்புழுவை நம்பாமல் ரசாயன உரங்கள் பயன்படுத்தினத ரொம்ப நேரம் சாப்ட்டுகிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து பல பாதிப்புகள் வர்லாம் லிவர் ஃபெயிலியர் வரலாம் கிட்னி ஃபெயிலியர் வரலாம் நுரையீரல் புற்றுநோய் கூட வரலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க ஸோ போதுமான அளவுக்கு நீங்கள் வந்து செயற்கை உரங்களை தவிர்த்திட்டு இயற்கை உரங்களான மண்புழுவை காப்பாற்றப் பாருங்கள் மண்புழுவை காப்பாத்துறத்துக்கு நீங்கள் எதுவும் நம்ம வீட்டில் வளக்கிற கோழி நாய் மாதிரி சாப்பாடுலாம் போடணுமா அதெல்லாம் கேட்க வேணாம் அதலாம் போடவும் வேணாம் நீங்கள் மண்ணில் வந்து நம்ம நம்ம பூமிக்கு இருக்கிற ஒரு ஒரு விஷயம் என்னன்னா மண்ணில் எதை போட்டாலும் வளரும் நீங்கள் அதுக்கு செயற்கையாக உரம் போட்டால் தான் வளரும் அப்படின்லாம் கிடையாது ஸோ நீங்கள் வந்து செயற்கை உரத்தை நம்பாமல் இயற்கையான முறையிலேயே மண்புழுக்கிட்ட விட்டு ஒரு செடி வளர்த்திங்கன்னா நீங்கள் ஒரு செடியை வளர்த்து நீங்கள் உங்களுக்கு வேணா இன்னொன்று சொல்கிறனே உங்கள் வீட்டு கொல்லையில் போய் தோண்டி பார்த்திங்கன்னா மண்புழு கிடைக்கும் ஒரு கைப்பிடி மண்புழு எடுத்துகோங்க அத ஒரு தனியான ஒரு டப்பாவில் போட்டு அதில் மண்ணை கொட்டி அதில் ஒரு செடியை வையுங்க பக்கத்துலேயே இன்னொன்னுத்தில் மண்ணை கொட்டி செடி வச்சு அதில் யூரியா போடுங்கள் நீங்கள் தக்காளி கன்றோ எதுவேணாலும் வையுங்க நீங்கள் வச்சுட்டு மண்புழு இருக்கிறதையும் வளர விடுங்கள் நீங்கள் ரசாயன உரம் பயன்படுத்தியும் வளர விடுங்கள் மண்புழு இருக்கிற செடி பொறுமையாக வளரும் ஆரோக்கியமாக இருக்கும் ரசாயனம் இருக்கிற செடி வேக வேகமாக வளரும் சீக்கிரமா காய் காய்ச்சிடும் நீங்கள் அந்த காயில் அந்த அது பழமோ காயோ எதோ ஒன்று அந்த ரசாயனம் கலந்ததை சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு அதுவே இந்த மண்புழு வச்சிருக்கிற மண்ணுலருந்து ஒரு காய் வரும் கண்டிப்பாக காய் வரும் செடி மட்டும் சாகவே விடாது மண்புழு அதிலேந்து வர்ற அந்த காயை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எந்த காய் உங்களுக்கு சுவையாக இருக்கு அப்படிங்குறது உங்களுக்கு தெரியும்